பசுமை நிறைந்த சுற்றுலா போயிட்டு வந்த நினைவுகள்னால் போன இதில் பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டு வந்தோம் அது மறக்க முடியாதது ச அது எங்களோடய குடும்பத்தோடு எல்லாம் போயிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் ஒரு வண்டியில் போயிட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட இருபது பேர் பக்கமாக போனோம் ரெண்டு மூணு நாள் இருந்தோம் நான் தான் அந்த பசுமையான இடோம் வெயில் காலத்தில் தான் போனோம் ஆனால் அப்போ தானே அங்கே போயிட்டு அந்த குளிர்லையும் அந்த இரவு நேரத்தில் இருக்கிற அந்த பனியும் அனுபவிக்க முடியும்னு சொல்லி நல்லாயிருந்தது அது ஒரு மாதிரி மறக்க முடியாது எல்லா குடும்ப நண்பர்கள் எல்லாம் எங்கள் குழந்தைங்க எங்கள் மச்சினர் குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்தோம் அது மறக்க முடியாத பசுமையான அது நினைவுகள் அது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது போகும்போதே தனி தனி வண்டியில் தான் போனோம் நிவோ ஒவ்வொரு டைம்லையும் நிற்பாட்டி நிற்பாட்டி எல்லாமே அனுபவிச்சு நல்லாயிருந்துச்சி இது வந்து மறக்க முடியாதது